எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா பெங்ளூர் தான் எப்போயுமே ஆல் டைம் ஃபேவரெட்னா எனக்கு வந்து பெங்களுர் தான் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப எப்போயுமே க்ளைமட் வந்து குறையே சொல்ல முடியாது அந்த அளவு எனக்கு வந்து க்ளைமட் ரொம்ப பிடிக்கும் க்ளைமட் எனக்கும் செட் ஆயிடும் கூட அதற்கப்றம் ஃபர்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போனோமா அதற்கப்றம் வந்து அங்கே எனக்கு பிடிச்சது எங்கள் அம்மா வீடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கப்றம் மால் சர்ச்சு அதற்கப்றம் மாலில் மால்க்கு போனோம்னா இந்த மூவிக்கு போவோம் மால்க்கு போயிவிட்டு மாலில் வந்து தேட்டர் இருக்கு தேட்டர் போயிவிட்டு மூவி போகறது அதற்கப்றம் மூவி பார்த்துட்டே பாப்கான் சாப்புடுறது அதற்கப்றம் சர்ச் இருக்கு சர்ச்சில் இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னா நான் ரொம்ப மனசு விட்டு பேசுறதுன்னா அது சர்ச்சில் மட்டும் தான் அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் வந்து சர்ச்சு தான் எப்போயுமே அதற்கப்றம் பெங்ளூர்ல ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷனான டைம்ன்னா அது டிராஃபிக் தான் டிராஃபிக் இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது அதனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அதற்கப்றம் ஏன் பையன் பிறந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க வாணி விலாஸ் ஹாஸ்பிட்டல்னுட்டு இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாலுமே அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க அவ்வளோ நீட் அண்ட் கிளீன் அப்புறம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு அங்கே ரொம்ப நல்லா பார்க்குறாங்க டா டாக்டர்ஸ் முதற்கொண்டு டீச்சர் சாரி டாக்டரில் இருந்து நர்ஸுலருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பார்க்குறாங்க இன்னொன்று என்னன்னான்னா வேறு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நிறையா அவ்ளோவாக சுற்றுனது இல்லை சிட்டிகுள்ளே போகணுன்னு ஆசை அதற்கப்றம் டிரஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிரஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அதற்கப்றம் வெளியில் போய் ஃபுட் சாப்புடுறது மால்க்கு போயிவிட்டு இந்த கேஃஎப்சி சிக்கன் சாப்புடுறது ஸ்நாக்ஸ் சாப்புடுறது எல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவ்ளோ தான் அதற்கப்றம் நாங்கள் ஃபேமிலியா போன டூர் வந்து கொல்லிமலை அங்கே வந்துவிட்டு மேலருந்து கீழே வரைக்குமே ரொம்ப படிக்கட்டு இருக்கு அது எண்ணல இருந்தாலுமே ரொம்ப அதிகமான படிக்கட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அங்கே கீழே இறங்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இறங்கிட்டோம் ஆனால் ஏற ஏர்றோம் ஏர்றோம் முடியவே இல்லை அவ்வளோ தூரம் ஏறிட்டுருக்கோம் அதற்கப்றம் அங்கே கீழே விழ கீழே இறங்கி வந்துவிட்டு அதற்கப்றம் அங்கே மேலே ஆ வா பாதி மலையிலருந்து அப்படியே மேலே ம மலையிலருந்து தண்ணி வருது அவ்வளோ சூப்பராக இருந்துது தலை மேலே அப்படியே ஐஸ் கட்டி மாரி வந்து விழுந்துது அவ்வளோ சூப்பராக இருந்துது அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது